பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு